நம்ம கிராமத்தில் வந்து கடன் வாங்குவது சகஜம் தான் ஆனால் கடன் வாங்காம நம்ம வந்து பொழப்பு நடத்தை முடியாது ஏன்னால் நம்ம வந்து சின்ன கிராமம் வருமானம் கம்மி அதனால் கடன் வாங்கி தான் நம்முடைய ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் சரி கெட்ட விஷயங்களுக்கு நம்ம கடன் வாங்கி தான் பண்ணுறோம் ஆனால் அந்த பணம் வாங்கும்போது க நம்ம வந்து பணம் நான் மாட்டும் பணம் வாங்கி கடன் செய்யும்பொழுது வாங்குகின்ற பொழுது வந்து எந்த பிரச்சினையுமே இருக்காது ஆனால் அந்த பணத்தை நம்ம திருப்பி தரும்போது தான் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன சச்சரவுகள் உருவாகுது ஏன்னால் நம்ம வாங்கும் போது மொத்தமா வாங்கிறோம் ஆனால் கொடுக்கும் பொழுது நம்மளால முழுமையா கொடுக்க முடியாது ஏன்னால் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி கிடையாது அதனால் நம்ம வந்து இப்போது ஒரு லட்சம் வாங்குறோம் அதில் வந்து நம்ம வந்து வாங்கும்போது மொத்தமாக வாங்கிறோம் ஆனால் கொடுக்கம்பொழுது அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரமா நம்ம வந்து நாலு பாகமா கொடுக்கறதுதால தான் கடன் கொடுத்தவங்களுக்கு பிரச்சின வருது ஏன்னால் அவங்களுக்கு வந்து மொத்தமாக கொடுத்து நம்மள அவங்க சில்றையா வாங்கும்போது அவுங்களுக்கு ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் மறுபடியும் நம்ம வந்து அவுங்களுக் நம்ம வந்து அவங்களுக்கு கொடு அவங்க வந்து நம்மளுக்கு கடத்தை மறுபடியும் நம்ம கேட்கம்போது அவங்க கொடுக்கறது கிடையாது போகிறது கிடையாது இதமாரி சிக்கல்லாம் இருக்குது ஏன்னால் நம்மளுடைய கிராமம் வந்து சின்ன சின்ன குக்கு கிராமம் இதனால் ஒரு பிரச்சினை இருக்குது ஏன்னால் கடன் வந்து கொடுக்கறதும் இந்த என்ன இப்போது கடன் கொடுக்கறது நல்லதுதான் வாங்கிறதும் கொடுக்கறதும் நல்லதுதான் ஆனால் அது வாங்கும்பொழுது எப்படி நம்ம கொடுக்குறமோ வா நம்ம எந்த பிரச்சினையும் இல்லாமல் வாங்கிறமோ அதேமாதிரி திருப்பி கொடுக்கும்போது நம்ம எந்த பிரச்சினையும் இல்லாமல் கொடுத்தா நல்லாதான் இருக்கும்